ஹலோ ஹலோ பண்ணையார் ரெஸ்ட்டாரண்ட்டுங்களா நான் ஆப்பக்கூடல்லேருந்து பேசுகிறேங்க நாங்கள் ஒரு லஞ்ச்சு ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் அதில் வந்து நாங்கள் வ சைவம் தான் ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் சாம்பார் ரசம் கூட்டுப் பொரியல் அதுமாதிரி அப்பளம் அதெலாம் கொடுத்துருந்தீங்க அதில் வந்து எக்ஸ்ட்ரா சிக்கன் கிரேவி ஒன்று சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஒன்று இப்போது ஆர்ட்ரு பண்ணியிருந்தேங்க அது வேண்டாம் அதை கேன்சல் பண்ணிடுங்க அதுக்கு பதிலாக வேற என்ன மெனு இருக்குது சொல்லுங்கள் ஜூஸ் ஐட்டம் இருக்குதுங்களா சரி அப்படின்னா ஜூஸ் ஐட்டம் ரெண்டு கொடுத்துருங்க அதுக்கு தகுந்தமாதிரி மேலே அதுக்கு மேலே அதிகமாக இருந்தால் ஐஸ்கிரீம் கொடுத்துருங்க ஓகேங்க ஓகேங்க எப்போ வருங்க எந்நேரம் அனுப்புவீங்கள் ம் ஓகே தேங்க்யூங்க